இப்போ தேர்தல் வரும்போது வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க அதை பண்ணி கொடுக்குறேன் இதை பண்ணி கொடுக்குறேன் டிச்சு கட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லா வசதியும் நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஆனால் ஓட்டு போட்ட கடைசியில போய் கெஞ்சவேண்டியதாக இருக்குது அப்பறம் போய் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்கள் அப்பறம் பணம் கொடுக்குற மலம் கொடுக்குறேங்கிறா பணம் கொடுக்கறதுல்ல அப்பறம் ஒட்ட வச்சுப்புட்டு போயிறான் எல்லாம் ஆளு ஆளு அடுத்தாளு வச்சிட்டு ஒட்ட வச்சுப்புட்டு போயிறான் அவன் தின்னுப்போய்ட்றான் கொடுக்கறதில்ல இப்போ எங்களுக்கு டிச்சு வசதி இல்லை கழிப்பிடம் வெளியே போக மாட்டேங்கிது நாற்றங்கள் வந்து நிறைய வருது அதுக்கெல்லாம் கேட்டோமுன்னா இதோ வறேன் இதோ வறேங்கிறான் ஆனால் வரமாட்டேங்கிறான் இதுக்கு எதோ ஒரு முடிவு கட்டணும் எங்களுக்கு அது தான் இப்போ மெய்னு